நான் வந்து சாம்சங் பவர் பேங்க் வந்து டென் தெளசண்ட் எம்ஏஹச்ல வந்து ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கிருந்தேன் அது வந்து டிசைன் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கு என்னால் அந்த மொபைல்க்கு டூ டைம்ஸ் வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட முடியுது டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்மில் ரொம்பவுமே சூப்பராக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு மொபைலுக்கு சார்ஜ் போட்டாலும் மொபைலில் வந்து சீக்கரமாக சார்ஜ் ஏறிவிடுது பவர் பேங்க் சார்ஜ் போட்டாலும் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸில் சீக்கரமாக ஏறிவிடுது எனக்கு தெரிஞ்சி பட் கஸ்டமர் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராடெக்ட் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் நல்லாருக்கு